இப்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான சுகாதார வசதி அப்புறோம் மருத்துவமனைகள்னு பார்த்தா தூத்துக்குடியில் வந்துட்டு ஒரு பெரிய கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது இப்போது அங்கேனா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல் உள்ள மக்கள் வந்துட்டு ஒரே நேரத்தில் சிகிச்சை பெறுகிற மாதிரி நல்ல ஒரு பெரிய கட்டிடமாக அது வந்துட்டு இங்கையே ஒரு பெரிய ஆஸ்பத்திரினு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது மற்றபடி அதை சுற்றி பார்த்தோன்னா மெடிக்கல்ஸ்லாம் நிறையா வேலவன் மெடிக்கல் அப்புறோம் சென்ட்ரல் கவுர்மெண்ட் வெச்சுருக்க மெடிக்கல் இந்த மாதிரி மெடிக்கலே கிட்டத்தட்ட நிறையா ஒரு மெடிக்கல் இருக்குது அப்புறம் அந்த மெடிக்கல் எல்லாம் ஒவ்வொரு மெடிக்கல்லையும் ஒவ்வொரு ஒரு வித்தியாச வித்தியாசமாக வந்துட்டு மருந்துகளோடய விலையை வந்துட்டு நிர்ணயிச்சிருப்பாங்க அப்போது ஒவ் ஒவ்வொரு மெடிக்கலுக்கும் ஒரு தனித்தனி விலைப்பட்டியல் இருக்குங்கும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இது ஒரு மாறுபடும் அப்படி மாறுபடும்போது மக்களுக்கு கொஞ்சம் அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லாபகரமாகவே அமைஞ்சிடும் அப்புறோம் கோவிட் காலத்தில் இங்கே எப்படி ஒரு சூழ்நிலை காணப்பட்டுச்சுனா அப்போவுமே அந்த பெரிய ஆஸ்பத்திரி இருக்கும்போது தான் மக்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இதாக அமைஞ்சிது சப்போஸ் அதை இப்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இல்லைனா மக்கள் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க மற்றபடி வேறு அங்கையும் இங்கையும் சிதற சிதறி போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா அவங்களுக்கு அமைஞ்சுருக்கும் இப்போது இதே இந்த தூத்துக்குடியில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்க போய் அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு இதாக அமைஞ்சிக்கிட்டுக்கு அப்புறோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடியில் பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது அப்புறோம் அதை சுற்றி பார்த்தோன்னா அந்த மாவட்டத்திலையே ஸ்ரீகுண்டம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கேனா கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பேர் ஒரே நேரத்தில் சிகிச்சை பெறுகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய பில்டிங்காக இருக்கும் அப்புறோம் அந்த ஹாஸ்பிட்டல்லையும் நமக்கு கொரோனா காலத்திலனு பார்த்துக்கிட்டா அங்கையும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூ பே நானூறு பேர்த்துக்கு சிகிச்சை அளிச்சிகிட்ருந்தாங்க ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு அப்போது அதில் நிறையா இருந்துச்சு ஆனால் அந்த மருத்துவமனையில் மட்டும் அந்த மாதிரி எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் நல்ல ஒரு சிகிச்சையாக போயிட்டிருந்துச்சி மக்களுக்கு நல்ல ஒத உதவியா இருந்துச்சி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கப் போகும்போது அப்போது அதுக்கு பக்கத்திலையே நிறையா மெடிக்கல்ஸ்லாம் இருக்குது அங்கேயும் ஒரு தனியார் மெடிக்கலும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு வரைக்கும் இருக்குது அப்புறோம் சென்ட் இந்த சென்ட்ரல் கவுர்மெண்ட்லிருந்து ஒரு ரெண்டு மூணு மெடிக்கல்கிட்ட இருக்குது அங்கையும் ஒரு தனி தனி விலைப்பட்டியல் வெச்சுட்டு அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு விலை பட்டியலில் போயிட்ருந்துச்சு மற்றபடினா வேறு வேறு என்ன சொல்லணுன்னா மற்றபடி முகக்கவசம் முகக்கவசம்ன்ட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போது எல்லா இடத்ததிலையுமே ஒரு விற்பனை செய்யப்பட்டு அது ஒரு பெரிய லெவலில் போயிட்டிருந்துச்சி மற்றபடி எல்லா ஹாஸ்பிட்டலுமே நல்ல ஒரு மூ முழு முயற்சியாக எல்லா மக்களுக்கும் நல்ல ஒரு பயனளிக்கிற அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு